ஹலோ ஹலோ அபி கறி கடைங்களா ஓ நான் அடுத்த வாரம் எங்கள் இதில் ஒரு ஃபங்க்ஷன் வெச்சுருக்கோம் பெரிய ஃபங்க்ஷனாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு ஒன்று இருக்குது அப்புறோம் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது ரெண்டுத்துக்குமே வந்து நாங்கள் வந்து கறி ஆர்ட்ரு கொடுக்கணுங்க ஃப்ரெஷ்ஷாக கறி கிடைக்குங்களா எங்களுக்கு வந்து காலையில் ரிசப்ஷன் வந்து நாங்கள் மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் வைப்போம் நீங்கள் ஒரு காலையிலையே ஒரு ஃபை தேட்டிக்கே அந்தமாதிரி எங்களுக்கு வேணும் சிக்கனுக்கு சிக்கன் தனியாக வேணும் மட்டன் தனியாக வேணும் சிக்கனில் ஒரு இருவது கிலோ கொடுங்க மட்டனில் வந்து ஒரு பத்து கிலோ கொடுங்க அப்புறோம் சுக்காவுக்கு தனியாக வேணும் கிரேவிக்கு தனியாக வேணும் அது ஒரு அது ஒரு இருவது கிலோ அந்த மாதிரி கொடுங்க நல்லா கிளீன் பண்ணி கொடுத்துருவீங்கள்ல நீங்களே அப்படிங்களா சரிங்க பிரியாணிக்கு வந்து பெரிய பெரிய பீஸாக கொடுங்க அது தனி தனியாகவே கட் பண்ணி கொடுத்துருங்க எங்களுக்கு பிரியாணிக்கு தனியாக அதை எப்படி கொடுக்கணுமோ அந்தமாதிரி பீஸ் பெரிசா கொடுத்துருங்க குழம்புக்கு வந்து கொஞ்சம் எ எலும்பு அந்த மாதிரி போட்டு கொடுங்க சிக்கனெலாம் வந்து கொஞ்சம் பார்த்து நல்லா கிளீன் பண்ணி கொடுங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுனா நாங்கள் இன்னும் ஆர்டரு உங்கள்கிட்ட நிறையா எடுப்போம் அப்படிங்களா சரிங்கக்கா சரிங்க சரிங்க

எங்களுக்கு வந்து ஒரு இன்னும் ஒரு ஒரு வ ஒரு வாரம் கழிச்சு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ரிசப்ஷனுக்கு வேணும் நீங்கள் முன்னாடியே நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் சொல்லிடறோம் நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வெச்சுட்டு எங்களை கூப்பிடுங்க ஆ சரிங்க நாங்கள் அட்வான்ஸு நாங்கள் மொதல் நாள் நாங்கள் ஆர்ட்ரு கொடுக்கும்போதே கொடுத்துடறோம் ஆ சரிங்க சரிங்க கொடுத்துட்றோங்க சரிங்க ஓகே ஆ சரிங்க ஓகேங்க ஆ உங்களையே காண்டெக்ட் பண்ணி நாங்கள் கூப்புடுறோம் பர்த்துடே ஃபங்க்ஷனுக்கும் உங்கள்கிட்டியே வாய்ங்கிகிறோம் ஆ ஓகேங்க